நான் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுயிருதேன் சென்னையில் ஒர்க் பண்ணிட்டுயிருக்கும் போது ரெட் ரெட்ஹில்ஸ் தாண்டி லாலியாழ்பாடி போகணும் ஆனால் எனக்கு வந்து ரெட்ஹில்ஸ் தாண்டி லால்யாழ்பாடி போகிறதுக்கு குறிப்பிட்ட டைம்க்கு மேலே பஸ் இருக்காதுன்ற விவரம் தெரியாது அதனால் நானும் ஃபஸ்ட்டு கோயம்பேட்டில் பஸ் வரும் பஸ் வரும்னு வெயிட் பண்ணிட்டுருந்தேன் ஒரு பஸ்ஸும் வரல ஆனால் லாலியாழ்பாடிக்கு முன்னாடி ஒரு கார்னோடய போகிற வரைக்கும் ஒரு பஸ் வந்துச்சு அந்த பஸ்ஸுல் ஏறி போயிட்டு கார்னோடல இறங்கிட்டேன் அப்புறோம் ஒரு பஸ்ஸு வந்துச்சு அது ரெட்ஹில்ஸ் போச்சு அது ரெட்ஹில்ஸ் போனால் அந்த பஸ்ஸும் அதுக்கு மேலே போகாதுனு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில அப்போது வந்து ரெண்டு மூணு லேடீஸ்ஸும் கூட இருந்தாங்க அவிங்க சொன்னாங்க இந்த லாரி ஒன்று போகுதும்மா இதில் நிறைய பேரு போகிறாங்க நம்மளும் சேர்ந்து போயிடலான்னாங்க அப்போ நான் சொன்னேன் எனக்கு பயமாக இருக்குது பா லாரியெலலாம் ஏறி போகிறதுனா அதுவும் இந்த ஊர் புதுசு நைட் டைம்மாக இருக்குது நம்ம போகிறதுக்கு பயமாருக்குன நாங்கள் மூணு பேர் லேடீஸ் வரோம் நீயும் வா அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல மூணு பேர் லேடீஸ் இருக்காங்க ஜென்சு நாலஞ்சி பேர் இருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேருன்னா பயப்படணும் மூணு நாலஞ்சி பேர் இருக்காங்கனு சொல்லிட்டு நானும் சேர்ந்து அந்த லேடீஸ்ஸோடய சேர்ந்து போனோம் அங்கே போனா ல்அந்த டிரை லாரிக்கார டிரைவரு என்ன செஞ்சிட்டாரு ஒரு குறிப்பிட்ட தூரம் போனதும் இது வேறு ரூட்டில் போகுதும்மா இறங்கிக்கன்னு சொல்லிட்டாரு அந்த ரூட்டு வேறு கூட்டூர்ன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கூட்டூரில் இறங்குனதும் இந்த லேடீஸ் என்ன செஞ்சிட்டாங்க நான் நடந்தே போயிடுறோன்னு சொல்லி நடந்து போயிட்டாங்க மூணு பேருமே அப்புறோம் ஒருத்தி மட்டும் நின்றுட்டுருந்தா எனக்கு ரொம்ப பயமாகருந்துச்சி ஏன்னால் அந்த ஊரில் எனக்கு யாரையும் தெரியாது அந்த ஊர் பேரை கூட நான் கேள்வி பட்டது இல்லை அப்படிப்பட்ட இடத்துல நின்றுட்டுருந்தேன் அப்படி நிற்கும்போது ஒரு தாத்தா ஒரு சைக்கிளில் ஒரு அரிசி மூட்டையை வச்சு தள்ளி போயிட்டே இருந்தாரு அப்பா நானும் இந்த ஊர் லாலியாழ்பாடி போகணும் எனக்கு வழி தெரியல எப்பாடி போகிறதுன்னு தெரிலப்பா அப்படின்னு சொன்ன ஏம்மா பயப்படாத நான் ஏ நான் அந்தப்பக்கம் தான் போகிறேன் ஏன் பின்னாடியே சைக்கிளோடவே நீ நடந்து வந்துகிட்டே இரு நான் அங்கே போய் சேர்ந்ததும் நீ போயிடலாம் அப்படின்னாரு அதேமாதிரி அந்த வண்டி பின்னாடியே கூட போனேன் போய் சேர்ந்துட்டேன்